இந்திய போக்குவரத்து அப்படிங்கும்போது நமக்கு பஸ்ஸு ரயில்வே இந்த மாதிரி வைச்சிருக்கலாம் இப்போ எப்படின்னா பிரைவேட்டும் சரி கவர்மெண்டும் சரி இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸுனா இப்போ டிரைவர்னா இடையில வந்து இப்போது சமீபத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான அமௌண்ட்டு ஒழுங்காக வர்றது கிடையாது போனஸ் கிடையாது ஓடி பார்த்தாலும் அவங்களுக்கான சம்பளம் சேலரி கிடைக்க மாட்டுது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க டெம்ப்ரவரியா இல்லாமல் இப்போது ஒருத்தங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்போ ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி டிரைவர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் சரி நல்லா ட்ரைவிங் பண்ணுறவங்களும் சரி அவங்கெல்லாம் இந்த பஸ்ஸை ஓட்டி போகும்போது அவங்களுக்கு இவ்வளோ ஒரு பஸ்ஸை நம்பி இவ்வளோ பேசஞ்சர்ஸ் ஏறும்போது அவங்களுக்காக அந்த பஸ்ஸை ஆனால் ஓட்ட தெரியணும் இடையில நியூஸில் பார்த்தோம்னா ரிவர்ஸ் எடுக்க முடியலை இதே ஸ்ட்ரைக் பண்ண முன்னால் பேருந்து ஓட்டுநர் வந்து அதை வந்து எடுத்து கொடுத்தபோது அவங்க வந்து அவங்களை பாராட்டினாங்க என்ன தான் நாங்கள் வேலைக்கு வரலைன்னு மற்றவங்கள நீங்கள் ஸ்டாஃபாக போட்டாலும் பஸ்ஸுக்கு டிரைவரா போட்டாலும் நாங்கள் பண்ணுற வேலை அவங்க பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த மாதிரி சம்பளத்துலேயும் சரி மற்ற விஷயத்துலையும் சரி பிரைவேட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பிரைவேட்டுக்கு மேக்ஸிமம் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை வர்றது சேலரிலேயும் சரி நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி போகலாம் கவர்மெண்ட்டிலங்கும்போது அதுக்கான தனி திறம வேணும் எக்ஸாம் எழுதணும் மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாம் ரிஸ்க்கும் இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லோரும் டக்குன்னு எதுவும் பண்ணிவிட முடியாது அது வந்து ஒரு பேருந்து அதில் வந்து எல்லோரையும் பேசஞ்சர்ஸை நம்பி ஒரு ஆள் அவங்க டிக்கெட்காரங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது அதை வந்து நம்ம எப்படி வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு தேர்வு இருக்குது போக்குவரத்து எப்படின்னா இந்த மாதிரி சேலரி விஷயத்துலையும் சரி இப்போது அந்த சுச்சுவேஷன் தான் போய்க்கிட்டு இருக்கு இதுக்கு என்னென்னா நான் ரிட்டயர்மெண்ட் ஆகியும் எங்களுக்கு பணம் குடுக்காதவங்க நாங்கள் திரும்பி இந்த இதை ஓட்ட மாட்டோம் பஸ்ஸை ஓட்ட மாட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு டிப்பார்ட்மெண்ட்லேயும் சரி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களே தவிர அந்த ஸ்ட்ரைக்கு இன்னும் ரினீவல் ஆகலை